விவசாயம் வந்து நெல் நடணும்னால் வைகாசி மாசம் நாற்று விடணும் அது நாற்று விட்டு ஒரு மாதம் கழித்து சேடை ஓட்டி அதுக்கு தலை போட்டு எல்லாமே பண்ணால் தான் நெல் அறுவடை நல்ல விளைச்சலுக்கு வரும் அதே மாதிரி ஆனி மாதம் வந்து கடலக்காய் போடுவாங்க நல்ல ரெண்டு சால் மூணு சால் ஏர் ஓட்டி அதுக்கப்புறம் தான் கடலக்காய் போடுவோம் ஆனி மாசத்தில் வந்து அப்போது நல்ல விளைச்சல் வரும் அதே சீசனில் இந்த மற்ற கேவுரு ராகி வந்து ஆனி மாசத்தில் லாஸ்ட்டு மாசத்தில் வந்து ராகி பயிரிடுவாங்க கொல்லையை எரித்து அதெலாம் பழுக்க கிழுக்க ஓட்டி அதை நல்ல கிளீன் பண்ணி நல்ல இது பண்ணால் நல்ல மகசூல் வரும்